ஹலோ சொல்லுங்கள் ம் சொல்லுங்கள் மேம் ஓகே மேடம் ஓகே ஆ இருக்கு மேடம் எங்கள்கிட்ட வந்து இப்போ புதுசாகவே கிருஷ்ணாவும் இருக்கு அதுவுமே ஆனால் யாரும் இது வரைக்கும் எதுவும் ஃபால்ட்டு சொல்லலை அது இல்லாமலும் என்கிட்ட கிரிஷிக்கா கிரிஷான் சொல்லிவிட்டு ரெண்டு பிராண்ட்டு நான் வச்சிருக்கோம் மேம் ஸோ அதுவுமே இப்போ ம் சொல்லுங்கள் மேடம் கிருஷ்ணா இல்லாமல் இது ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணாக்கூட உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்யிருக்கும் மேடம் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் புதுசாக இப்போ போட போகறீங்க அப்படின்னாலும் இது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸாக தான் மேம் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணாக்கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஓகே மேடம் இந்த பிராண்டு நல்லாயிருக்கும் மேடம் நீங்கள் யூஸ் பண்ணிப் பாருங்கள் யாருமே வாங்கிட் போனவங்க யாருமே எதுவுமே எந்த இதுவும் சொல்லலை ஸோ சுல்லு ஃபுல்லாகவே நாங்கள் இந்த டீலை தான் பண்ணியிட்ருக்கோம் ஸோ யாருமே இது மாதிரி எதுவும் சொல்லலை மேடம் நீங்கள் இதை வாங்கி பாருங்கள் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் ஒன் கேஜ் போதுமா மேடம் ம் ஆ ஓகே மேடம் இது நல்லா தான் மேடம் இருக்கும் உங்களுக்கு ஒன் கேஜி வேணுங்களா ஆ ஓகே மேடம் எப்போ மேடம் எடுத்துக்கிறீங்க ஆ ஈவினிங் எப்போ மேம் வரீங்க உங்களுக்கு ஆர்ட்ரு கொடுத்து எடுத்து வச்சிர்லால்ல ஒரு ஃபோர் தேர்டிக்காக வாங்க மேடம் இல்லைன்னா வெளியில போயிவிடுவாங்க ஸோ ஃபோர் தேர்டிக்கு தான் ஓப்பன் பண்ணுவோம் ஸோ நீங்கள் ஃபோர் தேர்டிக்கு வந்து எடுத்துக்கோங்க மேடம் ஆ ஓகே மேடம் ம் ம் தேங்க் யூ மேடம்